பெட்ரோல் விலை ஏறிருப்பதால் எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பாதிக்க பாதிப்படைத்திருக்கிறது ஏனென்றால் ஃபர்ஸ்ட்டலாம் வந்து நாங்கள் பைக்கை எடுத்துகிட்டு ரைட் போவோம் மைண்ட்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகருக்கும் இயற்கை காற்ற சுவாசிப்போம் எல்லாமே பண்ணுவோம் இப்போ பெட்ரோல் வில வந்து அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் போக முடியல நினச்ச இடத்துக்கு நினச்ச டைம்க்கு போக முடியல அதனால் நாங்கள் போகற டிஸ்டன்ஸை ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் எங்களால் சுத்தமாக போவே முடியல பெட்ரோல் வில அதிகமானதுனால சுற்றுச்சூழல் வந்து பாதிப்பிருக்கறதுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து முன்னாடிலாம் வந்து கோஆர்டிஷன் எல்லாமே போவோம் இப்பொ வந்து இன்ஜின்லாம் நல்லா அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ பொலியூஷன் செட்டிஃபிகேட் இருந்தாதான் இருந்தா வொழிய இப்போ எல்லா ரைடுக்கும் வெளி மாநிலங்கள் வெளி ஊருக்கெல்லாம் போகறத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கு அதனால் பெட்ரோல் பாதிப்பிருக்கு இப்போ சுற்று சூழல் பாதிப்பு இருந்தாலும் இப்போ வந்து கம்மி கட்டுப்படுத்த பட்டுருக்கு